நான் நீச்சல் பயிற்சியில கலந்துருக்கேன் நிறைய முறை கலந்துருக்கேன் என்னுடைய நண்பர்களோடக்கூட நான் வந்து நீச்சல் போட்டியில கலந்துருக்க தான் செஞ்சுருக்கேன் போட்டின்னு வரும் போது ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருப்பேன் ஏன்னா இந்தப் போட்டியில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு ஆர்வத்தின் மிகுதியால் நான் என்ன செய்வேன்னா என்னுடைய கவனச்சிதறல் இல்லாமல் என்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக் கூடிய அந்த கவனத்தோட என்னுடைய நீச்சல் பயிற்சியை மேற்கொள்றதில் மட்டும்தான் மட்டும்தான் நான் தெளிவான ஒரு சிந்தனையோட இலக்கை நோக்கி பயணிச்சிக்கிட்டே இருப்பேன் அந்த நேரத்தில் யார் எது செஞ்சாலும் அவங்களப் பார்க்கறதோ கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய வகையில் நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யமாட்டேன் அதேபோல் ஒரு சமயத்தில் என்னுடைய நண்பர்களோட நான் வந்து நீச்சல் பயிற்சி மேற்கொண்ட்ருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நண்பர்களோட நீச்சல் பயிற்சி மேற்கொள்றது அப்படிங்கிறது மிகுந்த உற்சாகத்தை உற்சாகத்தை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு குதூகலத்தை கொடுக்கும் ஒரு சரியான மறக்க முடியாத ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும் ஆமாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணங்கள் அதெலாம் ஆமாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் அதெலாம் ஆமாம்